இருபத்ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம்